எங்கள் ஊர்ல மாரி மதுரவீரன் நோம்பி போட்டால் விடிய விடிய விசேஷமாக இருக்குங்க தாயம் போடுவாங்க கோலம் போடுவாங்க கரிநாள் அன்னைக்கு கிடா வெட்டுவாங்க கிடா நிறைய வெட்டுவாங்க கிடா வெட்டு அன்னைக்கு எல்லாம் குடிச்சிட்டு சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த த விடிய விடிய தாயம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க மூணு நாளைக்கு பொங்கல் வச்சு பொங்கல் அன்னைக்கு கிடா வெட்டி பூஜை நடத்துவாங்க பூஜை நடத்த போது உறமொற நிறையா வருங்க உறமொற வந்தால் கும்மி அடிப்பாங்க கும்மி அடிச்சிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு விடிய விடிய நாடகம் போடுவாங்க நாடகம் பார்த்துட்டு விடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போய்டுவாங்க